தருமபுரி கல்வி பார்த்திங்னா இப்போ ரொம்ப எல்லாம் அதிகமாகிட்டுந்தான் சொல்லுவோம் ஆனால் தருமபுரியில் படித்தவுங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி தான் சமூக அந்தஸ்தும் எல்லாம் கம்மி தான் பெண்கள் எதிர்கொள்கிற பிரச்சினைனா எல்லாம் படிப்பு வீட்டில் படிக்க வைக்கிறதில்லை எல்லாம் குழந்தை திருமணம் செய்கிறாங்க எல்லாம் வெளியில் போகும்போதெல்லாம் பசங்களெலாம் கேலி கிண்டல் பண்ணுறாங்க இதுதான் பெண்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சினைகள்லாம் அப்புறம் பெண்களெலாம் தவற விடுற வாய்ப்பு என்னென்னா சின்ன வயசிலே கல்யாணம் பண்ணுறது அவங்களாம் படிச்சு நல்ல வேலை வாய்ப்புக்கு போகணும் அதுக்கப்புறம் அவங்கள்லாம் அவங்க வி ஜாதி பார்த்தெல்லாம் வேலை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதிகாரம் பெண்களுக்கெனே தனியாக அதிகாரம் எல்லாம் இருக்குது பெண்கள் ஆண்கள் இருவரும் சமன்ட்டெல்லாம் சொல்லணும் பெண்களெலாம் தேவையற்ற கவனத்தை எல்லாம் பண்ணக்கூடாது டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் மாதிரி எல்லாேரும் வீர வீர பெண்ணாக இருக்கணும் யார் பெண்களை பற்றி நினைக்கும் போது முத்துலட்சுமி அம்மையார் தான் நம்மளுக்கு மனசுக்கு வரணும் பெண்களை யார் கேலி கிண்டலெல்லாம் பண்ணக்கூடாது கேல்ஸ் எல்லாம் பெண்கள் எல்லாம் எப்பயுமே படிச்சு முன்னேறணும் இப்பெலாம் அதிகமாக வேலை இல்லாமலிருக்கறதே ஆண்கள் மட்டும் தான் பெண்களுக்குனே தனியாக இட ஒதுக்கீடு எல்லாமே இருக்குது ஜாதி எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் தனியாகவே பெரிய வாய்ப்புகளெலாம் இருக்குது அதெலாம் பயன்படுத்திக்கோங்க குழந்தை திருமணமெலாம் யாரும் பண்ணாதீங்க